இப்போ டெக்னாலஜி வந்ததுனால சோஷியல் மீடியாவில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அது அவங்கள்ட்ட நேரில் போய் தான் நல்லா கேக்கிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் முன்னாடில்லாம் மீடியாக்காரங்களை பார்த்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் ஒரு கருத்து கேக்கணுனாலும் பு போய் நேரில் பார்த்துர்றாங்க நேர்லேயே கேக்கிறாங்க நேரில் பார்த்தும் நம்ம டிவியிலலாம் பார்த்துக்குறோம் இப்போ அவங்க மீடியாக்காரங்கள்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வீடியோ எடுத்து எடுத்து டெ டெக்னாலஜியில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க அதனால எல்லோருமே இங்கேருந்து பார்த்துக்க முடியுது அதுக்குக் கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களோடய கருத்துகள நீங்கள் அங்கே வைக்கலாம் வெச்சி உங்களோடய கமெண்ட்ஸ் அது கமெண்ட்ஸுங்கிறதுல போய்ட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெச்சுக்கலாம் முன்னாடில்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்ப்போம் பேட்டி எடுப்பாங்க சொல்வாங்க பேசுவாங்க அது அவங்க ரெண்டு பேர் மீடியா பொலிட்டீஷியனோ இல்லை சம் மெம்பர்ஸ் யாரோ அவங்க பேசும்போது அவங்க ரெண்டு பேர் பேச்சு மட்டும் தான் இருக்குமே தவிர நம்மளோடய கருத்துகள் அங்கே இருக்காது நம்ம கருத்தை அவங்களுக்கு தெரியவும் படாது இப்போ டெக்னாலஜி வந்ததுனால சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு இதையும் இப்போ எடுத்து அப்லோட் பண்ணும் போது கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட கருத்துக்களையும் எடுத்து வைப்போம் எடுத்து வெச்சவொடனே அது அவங்களுக்குப் போய் சேரும் அவங்க அதை மாத்திக்கலாம் இல்லை அதைப் பற்றி ஏதாச்சு கருத்துகளை மறுபடியும் அவுங்க ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி டைமில் டெக்னாலஜிஸ்ஸு இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி வந்துடுச்சி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா அது சிறந்ததாக நினைக்கிறேன் ஏன்னா இப்போது உலகத்தில் இருக்க மொத்த பேருமே மொத்த கமெண்ட்ஸையும் கொடுக்குறாங்க இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்குவாங்க சரி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன இப்படி பேசுறாங்க அப்படில்லாம் பேசக் கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ ஸ் சொல்வோம் ஆனால் அது அவங்களுக்குத் தெரியாது இப்போது வீ சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னுத்தையும் அங்கே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது அவங்களுக்கும் தெரிய வருது ஒத்துமொட்டம் உலகமும் பார்க்கறாங்க உலகத்துல இருக்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க அது வந்து அவங்களை ஒரு அஃபெக்டாகவும் இருக்கலாம் ஒரு நல்லதாகவும் இருக்கலாம் அதைப் பற்றி அவங்க ரீகிரியேட் மறுபடியும் பேசவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரில்லாம் வில்லர்ஸ் மக்கள் சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம் இப்போது கோவில் பண்டிகையில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்குப் பிடிக்காத சில மாற்றங்கள் வந்து இப்போ டெக்னாலஜி வீடியோ கால்லேருந்து ப பார்க்கறோம் சோஷியல் மீடியாவில் இந்த கோவில் பண்டிகை எல்லாம் பார்க்கும் போது நம்ம நேரில் இருந்து பார்த்தா நேரில் இருந்து பார்க்கறது வேறு வீடியோவில் பார்க்கறது வேறு நேரில் இருந்து பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டிருக்கும் ஒரு பண்டிகைன்னா அது அப்போ இந்த மாதிரி காலகட்டமா அப்படியே இருக்கும் வீடியாவில் பார்த்தா நமக்கு எதுவுமே அவ்வளாக்கா இருக்காது வீட்டில் இருக்கோம் ஒரு சிலர் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க அதனால நேரில் பார்க்கறது வேறு நம்ம வீடியோக்களாக பார்க்கறது வேறு கோவில் பண்டிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைப்பாங்க பண்டிகையில் முன்னாடி எல்லாம் இப்போயும் இருக்குது அதை வந்து வீடியோவில் காட்டும் போது ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் தான் காம்மிக்கிறாங்க மற்ற இடங்கள் எதுவும் காம்மிக்க மாட்டாங்க மற்ற இடம் அற்பு நல்லா சம் சூப்பரான இடம் நல்லா நிறைய இருக்குது அதை நம்ம போய் பார்க்கணும் அதை வீடியோவில் பார்க்கும் போது அவங்க ஒரே இடத்த காம்மிச்சிட்ருக்க மாட்டாங்க நிறைய இடத்த அவங்கவங்க போய் எடுக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ கிளிப்ஸ் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் லைவ்வில் கூட அவ்ளோக்கா விஷுவல் பார்க்க முடியாது அதை வந்து நம்ம நேரில் பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் அதனால் வீடியோவுக்கும் அதுக்கும் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்களிருக்கு அதனால் தான் வீடியோவில் பண்டிகையை எல்லாம் பாக்குறது வேஸ்ட்டுன்னு நான் என்னைப் பொறுத்த வரைக்கும் அதான் நான் நேரில் போனோம்னா அது ஒரு ஃபீல் என்ஜாய்மெண்ட் நல்லா பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் நல்ல வியூஸ் கிடைக்கும் நிறைய பண்டிகைகள் நிறைய நம்ம கற்றுக்கலாம் நிறைய கல்ச்சர்ஸ் அங்கே மெயின்டெயின் பண்ணுறாங்க அதில் இருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படில்லாம் பண்ணுவாங்க இப்படில்லாம் கல்ச்சர்ல இருக்குது இப்போல்லாம் பண்டிகை வந்தாலே இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் தான் காட்டுவாங்க மற்ற விஷயங்கள் காட்ட மாட்டாங்க எப்படில்லாம் ப பண்ணுறாங்க என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம எங்கே வேணுனா போய் பார்க்கலாம் ஆனால் வீடியோல இருந்தால் அதெல்லாம் அவங்க காம்மிக்க மாட்டாங்க என்ன நடக்குதோ அதை மட்டுந்தான் காம்மிப்பாங்க அது எப்படி நடக்குது என்னென்னுல்லாம் காட்ட மாட்டாங்க அதனால் நம்ம நேரில் போய் பார்க்குறது எனக்கு நல்லதுன்னு தோணுது